விழுப்புரம் மாவட்டம் அப்படின்ட்டு எடுத்துகினா அதில் வர கலாச்சரம் சமூக மரபுகள் அப்படின்ட்டு பார்த்தா மொழி மொழி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாருமே எல்லா மொழியுமே பேசுவாங்க ஹிந்தி இங்கிலிஷ் தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு உருது அந்தமாதிரி எல்லா மொழியுமே பேசுவாங்க இதுதான் அப்படின்லாம் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்து அப்புறம் மதம் எல்லா ம மூணு மதம் இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிம் அந்தமாதிரி மூணு மதமுமே இருக்குது அப்புறம் பழக்கவழக்கங்கள் அப்படின்ட்டு பார்த்தா பழக்கவழக்கங்கள் எல்லாமே அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ முஸ்லிம் வந்து அவங்க உடைய கோவிலுக்கு போவாங்க ஹிந்து அவங்களோடைய கோவிலுக்கு போவாங்க கிறிஸ்டின் அவங்களோடைய கோவிலுக்கு போவாங்க அந்தமாதிரி பழக்கவழக்கங்கள் அப்புறம் நடைமுறைகள் இதுவே காலத்துக்கு ஏற்ற மாதிரியே நடைமுறைகள் பண்ணிகினே இருப்பாங்க அப்புறமா வந்து வெளிநாட்டுலேருந்து வரவங்க ஃபாரினர்ஸ் வராங்க அப்படினா எங்களோடைய ட்ரெஸ் உணவு எல்லாமே எங்களை மாதிரியே வச்சுருப்போம் இட்டுனு போயிட்டு இதான் எங்கள் கோயில் இதான் எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் இதான் இதான் அப்படின்ட்டு நிறையா இடத்தெல்லாம் நாங்கள் சுற்றிக் காமிப்போம் அந்தமாதிரி பார்த்துக்குவோம் அவங்கள இப்போது வந்து ஹிந்து வந்து அ திருப்பதி மேல்மலையனூர் பழனி இந்தமாதிரி கோவிலுக்குலாம் போவாங்க கிறிஸ்டின் வந்து பூண்டி வேளாங்கண்ணி வில்லியனூர் வனத்துச்சின்னப்பர் கோயில் அந்தமாதிரியே போவாங்க முஸ்லிம் வந்து மெக்கா மெதினா அந்தமாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க அந்தமாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்றா மாதிரி அவங்க அவங்கள மாற்றிக்குவாங்க அவங்க அவங்க மத மதத்துக்கு மத வ வே ஏற்றா மாதிரி மாற்றிக்குவாங்க